ஹலோ ஓகே மேம் எங்களுக்கு வந்துட்டு இன்னிக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சிக்களாங்களா ஓகே மேம் எனக்கு ஈரோடு கிள்ளுக்கறி ஒரு ஒரு பார்சல் வித் எக்ஸ்ட்ரா பெப்பர் போட்டு வேணும் மேம் மேம் ஆல்ரெடி பிர்ப்பர்டு ஆகியிருக்கா இல்லை இனிதான் ரெடி பண்ணும்மா மேம் ஓகே மேம் ஃப்ஃடீன் மினிட்ஸ் எடுத்துக்கோம் ஓகே மேம் அப்புறம் நாங்கள் சித்தோடு லொக்கேஷனில் இருந்து கால் பண்ணியிருக்கோம் மேம் மேம் பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட் ஓகே மேம் எங்களுக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இப்போ டூ பிளேட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிருங்க மேம் பெப்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் ஓகே மேம் அதோட ஆ ஆமாம் மேம் ரெண்டு பிளேட்லையும் பெப்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுருங்க இல்லை மேம் மினரல் வாட்டர் ஒன்று போதும் இப்போதைக்கு ஒன்று போதும் நாங்கள் அதுக்கப்புறம் வேணும்னா நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம் மேம் ஆமாம் மேம் எக்ஸ்ட்ரா பாட்டில் வேண்டாம் எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு மினரல் வாட்டர் போதும் இந்த ஈரோடு சில்லிக்கறி வித் பெப்பர் மட்டும் எங்களுக்கு டூ பிளேட்ஸ் டூ பிளேட்ஸே போதும் அதிலே டூ பிளேட்ஸ் தென் ஒன் மினரல் வாட்டர் வித் எக்ஸ்ட்ரா பெப்பர் எக்ஸ்ட்ரா பெப்பர் வந்துட்டு வேணும் மேம் இல்லை மேம் இப்போதைக்கு இது ஓகே மறுபடியும் எதாவது வேணும்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் மேம் ஓகே மேம்

ஆ ஆமாம் மேம் இதுமட்டுந்தான் இப்போதைக்கு எங்களோட ஆர்டர் நாங்கள் மறுபடியும் எதாவது வேணுங்கிறப்போ நாங்கள் கொக்கரக்கோ ரெஸ்ட்டாரண்ட ரீச் பண்ணுறோம் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்